வணக்கம் சார் இது திடக்கல் மேலாண்மை ஆபீஸா சார் இரண்டு நாளைக்கு அப்பறம் என் பையனுக்கு கல்யாணம் அதனாலே என் பையன் அவனோடய நண்பர்களுக்கு ஒரு பார்க்யூ விருந்து நேற்று எங்கள் வீட்டு கொல்லைப்புரத்துல நடந்தன அதனால் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் உணவு கழிவுகளால் மீதம் இருக்கும் அதனால் அந்த இடத்தை சுத்தம் செஞ்சு முடிக்க அளவுக்கு சீக்கிரம் சுத்தம் பண்ணி தாங்க சார் கல்யாணத்துக்கு பந்தல் போடணும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க சார் நன்றி